வாழ்க்கையில வந்து நான் வந்து அதிகமாக மதிக்கிறது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எங்கள் அம்மா அப்பா ஏன்னா வந்து அவங்கதான் வந்து எனக்கு எல்லாமே பிறந்ததுலருந்து இறக்கிறவரைக்கும் எல்லாமே அவங்கதான் கூடவும் இருப்பாங்க அவங்க தான் எந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் எனக்கு பண்ணுவாங்க எது தப்பு செஞ்சாலும் அவங்க தான் சொல்லுவாங்க அதனால் வந்து நான் அம்மா அப்பாவை மதிப்பேன் அப்புறம் வந்து ஏன் ஃப்ரெண்ட்ஸு எதாக இருந்தாலும் சரி அவங்க தான் சொல்லுவாங்க நான் தப்பு செஞ்சாலும் சரி நல்லது செஞ்சாலும் சரி அவங்கதான் தப்பு செஞ்சாலும் கூட நான் வந்து இப்படி ஒரு ஃபீல் பண்ணாத நாங்கள் இருக்கிறோமுல நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்பானுங்க நல்லது செஞ்சாலும் அவங்க வந்து எப்படி ஊக்கப்படுத்துவானுங்க அதாவது நீ இதேமாதிரி பண்ணிகிட்டே இரு உன் லைஃப்பு இப்படி நல்லாயிருக்கு பிரச்சனை இல்லை அப்படின்பாங்க அதனால் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இது பண்ணுவேன் படிப்பு படிப்புதான் நமக்கு எதுக்கு எடுத்தாலும் நமக்கு படிப்புதான் முக்கியம் படிப்பு இல்லைன்னா நம்ம இந்தளவுக்கு வந்துயிருப்போமா இல்லையானே தெரியாது அதனால் படிப்புதான் படிப்பு படிப்பு வந்து நம்ப நல்லபடியாக பெருசாகி அம்மா அப்பாவை காப்பாற்றதறதுக்கு இது எல்லாத்துக்குமே படிப்புதான் உதவுது அப்புறம் வந்து பெண்களும் மேக்ஸிமம் நான் கலாச்சாரத்துமாதிரி பெண்கள்தான் மதிக்கதோ அவங்க என்ன செஞ்சாலும் சரி நம்ப பொறுமையாகதான் போகணும் பெண்கள் வந்து மதிவா மதிப்போம்